இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போது இந்த ஆத்துல வந்து தொழிற்சாலையில் வந்த வேலை செஞ்ச அந்த வேஸ்ட்டு கழிவுகளலாம் ஆற்றுல வந்து அந்த கழிவுத் தண்ணியை விட்டுறாங்க அதனால வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிக்குது அதுவந்து கொஞ்சம் ஏதாவது மாற்றி அந்த அங்கே வச்சுக் கிளீன் பண்ணிட்டு அந்த வெறும் கிளீன் பண்ண தண்ணியை மட்டும் விட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தான் பாதிப்பு இருக்கும் ஆனால் இந்த கழிவோடு அப்படியே விட்டுறனால ஆத் அந்த சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிக்குது அப்புறம் இந்த எண்ணெய் தயாரிப்பு அந் அங்கே இருக்கிற அங்கேலாம் நடக்கிறதில் வந்து இந்த எண்ணெயோட கழிவுகள் அப்புறம் இந்த தொழிற்சாலைகள் கழிவுகள் இந்த கலர்பொடி அதெல்லாம் இந்த ஆத்துல விட்டுறனால தண்ணிக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுது அதையே மனுஷங்க வந்து குடிக்கிறனால் அதுவந்து ரொம்ப இதாக இருக்குது அப்புறம் வந்து இப்போ எங்கேயாவது ஒரு ஊரில் இந்த ரோ சாலை ஓரமா ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சினா அந்த மரத்தெல்லாம் வெட்டுனாங்கன்னால் அதை வந்து வேற எங்கேயும் போய் நடுறது இல்லை அதை வந்து அப்படியே விட்டுறாங்க அதனால இந்த மரம் இல்லாதனால் சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிப்பு அடையுது இதே வெளிநாட்லலாம் வந்து மரத்தை வெட்டுனாங்கன்னா அந்த மரத்தை கொண்டுபோய் வேற எங்கேயாவது நடுவாங்க அதனால அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கேயாவது இப்போ ஒரு ரோ ரோட்டில் வந்து ஏதாவது பாலம் கட்டிட்டு இருந்தாங்கன்னால் அதை வந்து கட்டி சீக்கிரமாக முடிக்கிறதில்ல அந்த வேலையவே ரொம்ப நாள் வந்து இழுத்துகிட்டே இருக்கறனால் அது அதெல்லாம் இந்த வண்டியில் போகிறவங்களுக்குலாம் அதெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி இந்த ரோட்டில் வந்து இந்த கொப் குப்பை தொட்டிலாம் இருக்கிறதுனால அதுவந்து ரொம்ப குப்பத் தொட்டியை வந்து ஒரு சுத்தமாக வச்சிக்கறதில்ல யா யாரும் அதுவந்து ரொம்ப அசுத்தமாக இருக்கறனால் ஃபஸ்ட்லாம் அப்படி இருந்துச்சு ரொம்ப அசுத்தமா இருக்கிறனால அங்கே வந்து ரொம்ப இந்த ஏதாவது பூச்சி அந்தமாதிரி ஏதாவது போய் உட்காந்து அது ரொம்ப அசிங்கமா இருக்குது அந்த துர்நாற்றம்லாம் இருக்குது அதனால இப்போ கொஞ்சம் அது க்ளீனாக இருக்கிறனால இப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிக்குது